கவிநிலானா கவிநிலனோட அப்பா பேசுகிறேங்க கவிநிலனுக்கு இப்போது ரெண்டு நாள் லீவு தேவைப்படுதுங்க படிக்கணும் தாங்க கவிநிலனுக்கு திருப்பதி கோயில்ல சின்ன வேண்டுதல் வச்சிருக்கங்க போய் மொட்டை அடிச்சிட்டு வரணும் மொட்டை அடிச்சு காது குத்தணும் அதுக்கு அவன் வந்தால் தான் பண்ண முடியுங்க இப்போ சனி ஞாயிறு பிளான் பண்ணி தான் போகிறோம் எக்ஸ்ட்ரா டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது அதனால டூ டேஸ் லீவு கேட்கறேங்க ஆந்திரா கோயில்ல டிக்கெட் புக் பண்ணிட்டங்க அந்த டைமிங்கில் டிக் டிக்கெட் கிடைக்கில டைமிங் கிடைக்காதனால தான் மாற்றி புக் பண்ண வேண்டியதாக போச்சு ஆ கோயிலுக்கு கண்டிப்பாக அவனை கூட்டிட்டு போய் தான் மொட்டை அடித்து காது குத்தணும் அதுக்காக குழந்தை இல்லாமல் என்ன பண்ண முடியுங்க டீசியா டீசி வாங்ன்டு வந்து என்னங்க பண்ணுறான் சின்ன குழந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணும் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பண்ணி தான் ஆகணும் ஆமாங்க மேடம் இன்னும் ஃபிஃப்டின் டேஸ்க்கு இன்னும் நாலு நாள் பேலன்ஸ் இருக்குல்லிங்க மேடம் இப்போ ரெண்டு நாள் லீவு கொடுங்க நாலு நாள் இல்லை ஃபிஃப்டின் டேஸ்ல இப்போ ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவு கேட்கறோம் பதினேழு நாள் ஆச்சுங்க சரிங்களா இன்னும் வருசம் ஃபுல்லா வருசத்திலே இப்போ ஓ பதினஞ்சி நாள் தான் லீவு போட்டிருக்கான் அதுவும் மெடிக்கல் சம்மந்தமாக தான் போட்டோம் ஆமாங்க சரிங்க சரிங்க இப்போ என்ன பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு தான் அனுப்பறேங்க ஆ ஊன்னா வேற ஸ்கூல் வேற ஸ்கூலுன்னு நீங்களே துரத்திவுட்றீங்க உங்களுக்கே பிடிக்கில போலிருக்கு குழந்தைக்கு நல்லா கோச்சிங் கொடுக்கறது உங்கள் வேலைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆமாங்க வருஷத்தில் ஒரு ஒரு ரெண்டு நாள் மூனு நாள் ஏதோ எமெர்ஜென்சிக்கு லீவ் போட்டு போறோம்னாலும் மற்ற டைம் நல்லா கோச்சிங் கொடுங்க சரிங்க நான் டேரெக் ம் மீட்டிங் வர்றேன் அப்போ வந்து டேரெக்டாக நேராக என் பையன் எப்படி படிக்கிறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் டேரெக்டாக பேசலாம் ஒரு ரெண்டு நாள் லீவு மட்டும் கொடுங்க பிரின்ஸ்பால்கிட்ட நான் பேசுகிறேன் நான் ரெக்குவெஸ்ட்டாக தான் கேட்டேன் நீங்கள் லீவு அது இதுன்னிங்க நான் அதுக்கும் அதையே தான் கேட்கறேன் கோயில் ஃபங்க்ஷனா போகணும் ரெண்டு நாள் லீவு கொடுங்க மெடிக்கல் செர்டிஃபிகேட் தர்றேன் நீங்க கண்டிப்பாக வேணும்னா தர்றேன் வேணுனா உங்களுக்கு எதாவது பிரின்ஸ்பால்கிட்ட நான் பேசணுன்னாலும் பேசுகிறேன் ரெக்குவெஸ்டாக தான் கேட்கறேங்க சரிங்க